ஆ ஹலோ ஆ செல்வி டிபார்ட்மெண்ட்டல் ஸ்டோராங்க செல்வி டிபார்ட்மெண்ட்டல் ஸ்டோரா இந்தமாதிரி எனக்கு மூணு ப்ராடெக்ட்டு வேணுங்க எனக்கு வந்து லைஸால்லில் லெமனுன்னு ஒரு சோப் இருக்கும் அதில் ஒரு பத்து சோப்பு ஹமாம் சோப்பு அதில் ஒரு பத்து அதுக்கப்புறம் ரின்பார் சோப்பு அதில் துவைக்கிற துணி இருக்குதுல்ல பாரு அதில் ஒரு பத்து சோப்பு மா இது பண்ணிருங்க நான் வீட்டு அட்ரஸ்ஸு டெலி அதை கொடுத்தா டெலிவரி பண்ணுவீங்களா அப்புறம் வ கடையில் வேறு எதாது பொருள் இருக்கா

சரிங்க இந்தமாதிரி அப்புறம் எனக்கு வந்து இந்த மூணு பொருள் மறக்காமல் அனுப்ச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு லிட்டரு எண்ணெய் ஒரு லிட்டரு எண்ணெய் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து அனுப்ச்சிவுட்ருங்க ஏனால் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கா அதனால் வந்து சமைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி அரிசியும் அம் அனுப்ச்சிவிட்ருங்க நல்லாயிருக்கும்ல பிரியாணி அதில் செஞ்சால் ஆ சரி அது ஒன்றும் அனுப்ச்சிருங்க அதுக்கப்புறம் ஆ அப்படியாங்க பாஸ்மதி அரிசியே போதும் அதுவே அனுப்ச்சிவுட்ருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மளிகை ஜாமானில் இந்த பருப்பு அதெல்லாம் இருக்கும்ல அதுலேயும் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு வர மாதிரி லிஸ்ட்டு போட்டு எவ்வளோனு சொல்லி அனுப்ச்சிருங்க நான் அட்ரஸ் இதே இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்களா இல்லை வேறு எதாது நம்பர் இருக்கா சரி நான் என் அட்ரஸ் அனுப்ச்சிவுட்றேன் நான் இப்போ டெலிவரி பண்ண அப்போயே பே பண்ணிக்கலாமா இல்லை முன்னாடியே வந்து காசு கட்டணுமா ம் சரிங்க சரி சரி எப்போ டெ எனக்கு வந்து ஒ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எனக்கு வேணும் அதுக்குள்ளே பண்ண முடியுமா சரிங்க சரி நான் அட்ரஸ் அனுப்ச்சிவுட்றேன் நீங்கள் எனக்கு ஈவினிங்குள்ளே அனுப்ச்சிவுட்ருங்க நானும் பணம் கொடுத்துட்றேன் டெலிவரி சார்ஜ் ஏதாது இருக்கா என்ன ஆ சரிங்க சரி சரிங்க ரொம்ப நன்றிங்க